ஹலோ ஆ பிளம்பருங்களா ஓகே என்னோடய பெயரு அருள் நான் வந்து இங்கே தான் வந்து கோ கொல்லுமாங்குடி பக்கத்தில் இருக்கிறேன் இப்போ நாங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டினோம் அதுக்கு வந்து பைப்லைன் வந்து ஃபிக்ஸ் பா ஃபிக்ஸ் பண்ணனும் வாட்ரு ஃபைப்லைனும் எலக்ட்ரிக்கல் ஃபைப்லைனும் ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணனும் என்னோடய பஜ்ஜெட்டை வந்து நான் வந்து பவானி பைப் கம்பெனிகிட்ட சொன்னேன் என்னோடய பஜ்ஜட்டை அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட்டை போட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க ப்லம்பர் வந்து உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க ஓகே என்னோடய பஜ்ஜட்டுக்கு அவங்க சொல்லிட்டாங்க ப்லம்பர் வந்து உங்கள் ஒரு நம்பரை கொடுத்து பேச சொன்னாங்க இப்போ என்றைக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஓகே ஓகே இப்போ நாங்கள் ரூம்ப்பு ஓகே ஓகே அவங்க சொல்லி நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் எண்நூறுவா தான் அப்படின் சொன்ன உங்களை அவங்களோட கம் கம்பெனி மூலிமா வர ஆட்களுக்கு எண்நூறுவா கொடுத்துருலாம் போதும் அப்படின் சொன்னாங்க சரி ஓகே ஓகே இப்போ கம்பி கட்டிகிட்டுருக்காங்க அவங் அதுக்கப்புறம் வந்து ரூஃபில் ஃபைப்லைன் போடுவாங்க பைப்லைன் போடும் போது நான் கால் பண்ணுறேன் சார் தேங்க்யூ சார் ம்